ஹலோ என் பேர் இனியா நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டில் இது போடலான்ருக்கேன் போஸ்ட்டல் இது க பணம் கட்டலான்ருக்கேன் எனக்கு எது மாதிரி போடணுன்னு தெரியல எனக்கு பதினெட்டு வயசும் கம்ப்ளீட்டாகி பத்தொம்போது நடந்துக்கிட்டுருக்கு

ம் சரி நான் எவ்வளோ காசு கட்டலாம் சரி நான் உங்களை நேரில் பார்த்து இதலாம் நீங்கள் கேட்டதுலாம் கொடுத்துட்டு நான் வந்து காசு கட்டிக்கிறேன் ஆ சரி